இப்போ வந்து எங்கள் ஊருக்கு வந்து சுற்றுலா பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தங்குறதுக்கான வசதி வந்து கேட்பாங்க அதுக்கேற்ற வசதி எங்கூரில் இருக்குது இங்கே சுற்றுலா வந்து எங்கள் ஊரில் சுற்றிப்பாக்க வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் தங்குறது வந்து ஒரு ரூம்மு மாதிரியோ இல்லை வீடு பெரிய ஃபேமிலியாக வந்தாங்கனா அது வீடு மாதிரி வந்து ஒரு ரூம்மு ஹாலு இது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா சின்ன ரெண்டு பேர் தான் வர்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரூம்மு வசதி நாங்கள் செஞ்சுக் கொடுப்போம் அவங்க வந்து தங்குறதுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லா வசதியும் இருக்கா பாத்ரூம் வசதி தண்ணி வாட்ரு வசதி நம்மளுக்கு சாப்பாட்டு அரேஞ்சி பக்கத்தில் இருக்கா இது எல்லாத்தையும் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி தான் ரூம்மு வசதி கேட்பாங்க நாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா வசதியும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து தர மாதிரியிருக்கும் அவங்க கிட்டே என்னென்ன சவால்கள் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெண்ட்டு பவரு இதாக இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க தண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ரென்ட்டு வந்து எங்களுக்கு ஒன் ஒன் டே ரென்ட்டாக இல்லை இந்த ஹவர்ஸ்லேருந்து இந்த ஹவர்ஸ் வரையுமா அப்டிங்கிற மாதிரி எல்லா டீட்டைலையும் எங்களை கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு சில பேருக்கு கம்மி பண்ணிக் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து அதை இது பண்ணி ஆர்க்யூமெண்ட் பண்ணுவாங்க நாங்கள் அதுமாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து அவங்க கிட்டே ஃபேஸ் பண்ணி இது பண்ணிட்டுருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க ரூம் வெகேட் பண்ணி வெளில போகும் போது வந்து அவங்க வந்து சில இதெல்லாம் அப்படி அப்படியே வந்து திங்ஸ்ஸெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு போவாங்க அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு இதாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி இது பண்ணுவோம்